ஷார்க் டேக்குங்ற நிகழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதில்லை இது வந்து ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து வணிகம் சம்பந்தாமாகப்பட்ட ஒரு தொடங்கிறதுக்கு ஆர்வமா உள்ள மக்களை எப்படியெல்லாம் ஊக்குவிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த சேனல்ஸ் வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்ததில்ல இதுக்கு மேலே இது வந்து பார்த்துட்டு அந்த வணிகம் சம்பந்தமான என்னென்ன மாதிரி விஷயங்கள் எப்படி நம்ம வந்து வணிகத்தை தொடங்கலாம் அந்த வணிகத்தை தொடங்குவதனால் நம்மளுக்கு என்ன லாபம் லாபம் இருக்கிறது மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான வணிகங்கள் இருக்குது அந்த வணிகத்தை வந்து நம்ம செயல்படுத்துகிறக்கு உண்டான திட்டங்கள் என்ன அது சம்பந்தமான கடன் பெறுவதற்கோ மற்ற விஷயங்கள் அதாவது சட்ட ரீதியான விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம இந்த ஷார்க் டேக் என்ற தொலை தொலைக்காட்சியை நிகழ்ச்சி பார்க்கறதுக்கு ஆர்வமாக இருக்கிறோம் இது பற்றி இது வரைக்கும் தெரியாமல் இருந்தது மிகப்பெரிய ஒரு இதாக நான் நினைக்கிறேன் மோ ஃபஸ்ட் டைம் இது வந்து கேள்விப்படுறதுனால இதை வந்து ஃபாலோ பண்ணணும் ஃபாலோ பண்ணி நாங்கள் வந்து அந்த நிகழ்ச்சிய வந்து நான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன்